ஸோ எனக்கு வந்து தமிழில் பேசிக்காக இன்ட்ரஸ்ட் இருக்குங்கிறதுனால நான் தமிழ் சம்மந்தப்பட்ட கவிதை நூல்கள்லையும் மேக்சிமம் இப்போ நான் போன டிசம்பரில் தான் எனக்கு தமிழில் இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு அப்படிங்கிற ஒரு ஃபைண்ட் பண்ணதே அதுக்கப்புறம் என்னோட தமிழ் ப்ரஃபசர்ஸ் என்னோட காலேஜ் ப்ரஃபசர் எல்லாத்துகிட்டையும் கன்சல் பண்ணி நான் ந நான் வந்து ஓன் கண்டெண்ட்ஸ் எழுதிகிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு புது கவிதைகள் எழுதுறக்கு பிடிக்குங்கிறதுனால மேக்சிமம் புது கவிதைகள் சம்மந்தப்பட்ட நூல்கள் அதாவது இப்போ இருக்க நா முத்துக்குமார் எழுதுனது யுகபராதி எழுதின புத்தகங்கள் அதுக்கப்புறம் இப்போ சினிமா பாடல் ஆசிரியர்களாக இருக்க பாடல் ஆசிரியர்களாக இருக்க கவிஞர்கள் எழுதின புத்தகங்கள் அதுமாதிரி புது கவிஞர்கள் எழுதின புத்தகமாக தான் படிச்சிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைம்மில் எனக்கு வந்து என்னோட தமிழ் ஆசிரியர் வந்து ஸோ இதெல்லாம் வந்து உனக்கு புது கவிதைகள் நீ தமிழில் நிறைய வார்த்தைகள் கற்றுக்குணும் அப்படின்னா பழங்கால புத்தகங்களை படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதிற்றுப்பத்து அதுமாதிரி புத்தகங்களை படிக்க சொல்லி தந்தார் புறநானூறு அதுமாதிரி புத்தகங்களை படி சிவனடியார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எழுதின புத்தகங்களை படி அதில் நிறையா வார்த்தைகள் கற்றுக்க வார்த்தைகளில் இப்போ இருக்க தமிழ் மொழியில் எப்படி உனக்கு மாற்றணும் இப்போ இருக்க தமிழ்மொழியில் அது என்னவாக மருவி வந்துருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வச்சு நீ அவங்களோட சிந்தனைகள் அவங்களோட கற்பனைகள் எழுதி இருக்க புத்தகங்கள் அவர் எக்ஸாம்பிளாக சொன்னது வந்து புறநானூறில் ஒரு புத்தகத்தில் வந்து வண்டி ஏற்றுற மாட்டு வண்டி இழுக்கிற மாடு கஷ்டப்படுற மாதிரி அவளோட விழியை பார்த்தோன்ன நான் கஷ்டப்பட்டேன் இது வந்து ஒரு ஆக சிறந்த உவமைன்னு தான் சொல்லணும் இதுமாதிரியான உவமைகள் புத்தகங்களில் நிறையா இருக்கும் அதுமாதிரியான கற்பனைகள் திறனை நீ வளர்க்கணுன்னா பழங்காலத்து புத்தகங்களை படி அந்த காலத்து கவிஞர்கள் இப்போ நம்ம இது எடுத்துக்கிட்டோம்னா சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இளங்கோவடிகள் சொல்லிருப்பார் அதில் கொடி வந்து கோவலனை பார்த்து வராதன்னு கை அசைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பார் அதுமாதிரியான கற்பனைகள் அதில் இருக்கக்கூடிய இலக்கணங்களை பத் பற்றி புரிஞ்சிக்கிட்டு நீ பழக் பழைய மாதிரியான கவிதைகளை எழுத ட்ரை பண்ணு இப்போ அதுமாதிரியான கவிதைகள் யாருமே எழுதுறதில்லை எல்லாமே புது கவிதைகள் தான் எழுதிகிட்டுருக்காங்க பழைய இலக்கணங்கள் நம்ம தோண்டி எடுக்கணும் அதனால் உன்னால் முடிஞ்சவரைக்கும் பழைய க புத்தகங்கள் படின்னு சொல்லிட்டு மெயினாக நீ படிக்க வேண்டியது திருக்குறள் ஏன்னா நீ கவிஞன் ஆவறதுக்கு முன்னாடியே முதல் நீ நீ ஆக வேண்டியது ஒரு மனிதனாக ஆகணும் அதுக்கு வந்து திருக்குறள் வந்து ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குறள்லயே இல்லாத கருத்துக்களே இல்லை ஸோ முதல்ல நீ திருக்குறள் படின்னு சொல்லிட்டு எனக்கு திருக்குறள் புத்தகமும் பதிற்றுப்பத்தோட சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சி விட்ருந்தாரு ஸோ அதுதான் நான் வந்து மெயினாக முதல்ல படிச்ச பழங்கால புத்தகங்கள் இது ரெண்டும்தான் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் அதுமாதிரி புத்தகங்கள் டைம் கிடைக்கும்போது அதுக்கப்புறம் பாரதிதாசனுடைய பாஞ்சாலி சபதம் இதுமாதிரி புத்தகங்களும் படிப்பேன் பாரதியாரோட கவிதைகள் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இளங்கோவடிகள் கம்பர் அவரோட புத்தகங்கள் உனக்கு டைம் கிடைக்கும்போது எழுதி பார் சுதந்திர போராட்டத்தப்போ வா உ சிதம்பரனார் அவங்களோட வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் டைம் கிடைக்கும்போது படிச்சு பார்ன்னு எங்களோட தமிழாசிரியர் தான் ப்ரிஃபர் பண்ணார் ஸோ மேக்சிமம் நான் படிக்கிறது வந்து தமிழ் இலக்கணம் இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் இதுமாதிரி தமிழ் சார்ந்த புத்தகங்கள் தான் படிச்சிக்கிட்டுருக்கேன் இது மூலியமாக நான் எனக்கு என்னோட ப்ரொஃபஷன் வேறையாக இருந்தாலும் ஃபேஷன் வந்து கவிதைகள் எழுதுறது ஸோ அது ரிலேட்டடான புக்ஸ் படிச்சு நான் அதுமாதிரியான புத்தகங்கள் படிக்கிறேன்